ஹலோ நான் நாகக்கன்னி பேசுறேன் மேஸ்திரி நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு செக்கெண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு வீடு கட்டணும் ரூம் போடணும் பையனுக்காக அது எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்ன்னா ஒரு ஆயரத்து ஐந்நூறு சதுர அடி வரும் ஒரு கிச்சனு ஒரு ஹாலு ஒரு பெட் ரூம்மு அப்படியே அட்டாச்சிட் டாய்லெட் கட்டணும் மேஸ்திரி அதுக்கு எவ்வளோ என்னென்ன எவ்வளோ பொருள் தேவைப்படும் அப்படின்னு சரி ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்ளே

கட்டி கொடுதுன்னுக்குறீங்க அதனால்தான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்ணேன்னு வச்சுக்கங்க இப்போ நீங்கள் ஆள் கூட்டினு வந்து நீங்கள் பேசிக்கிட்டு அப்படியே கான்ராக்ட்டாக பேசிக்கின்னு கட்டிடுறீங்களா இல்லை கூலிக்கே செய்றன்றீங்களா அது வாங்கிக்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்கன்றதனால தான் உங்களுக்கே கால் பண்ணேன்னு வச்சுக்கங்க இப்போ வந்து நீங்கள் மொத்தமாக பேசிக்கின்னு கட்டி தந்துடறீங்களா இல்லை தினமும் தினக்கூலிக்கு செஞ்சு தரீங்களான்னு கேக்கறேன் ஆ எவ்வளோ கேக்கறீங்க

எவ்வளோ கேக்கறீங்க ரொம்ப அதிகமாக்குது மேஸ்திரி இப்போ நாங்களும் கூலி கொடுக்கணும் சரி வாங்க நேரில் வாங்க பேசிக்கலாம் வாங்க நேரில் வாங்க ஆ பேசிக்கலாம் வச்சிட்டுமா